என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றின்னா எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதில் ஸ்கூல் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க காலேஜ் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க இருந்தாலும் மினிமம் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் சின்ன வயதுலேருந்தே நாங்கள் ஒரு நாலு பேர் கேங்காக தான் சுற்றுவோம் ரம்யா ரம்யா சீதா இவங்க இவங்களோட தான் நான் எப்போயுமே இருப்பேன் எப்போயுமே இருப்பேனா அவுங்கவங்களுக்கு ஒரு ஒரு பட்ட பிட் நேம் வச்சுக் கூப்பிடுவேன் அந்த பிட் நேம் என்னான்னால் இவள் ரம்யாவை வந்து சாப்பின்னு சொல்லுவேன் சீதாவை தொப்ளின்னு சொல்லுவேன் இன்னொரு ரம்யாவை குண்டுன்னு சொல்லுவேன் நாங்கெல்லாம் ஆக மொத்தம் பிட் நேம் வச்சு தான் கூப்பிடுவோம் ரம்யா அப்படின்றெல்லாம் கூப்பிட மாட்டோம் அவள் அவள் பிட் நேம் வச்சு தான் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிணத்துல குதிப்போம் கிணத்துல குதிக்கும் போது என்னை மேலேருந்து தள்ளி விடுவாளுங்கோ என் ஃப்ரெண்டுங்க தள்ளிவிட்டு குதிப்போம் எப்போயுமே சுற்றுவோம் அதுமாரி எனக்கு என் ஃப்ரெண்டுங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாளுங்க நாங்கள் எது எடுத்தாலும் நாங்கள் ஒரு மூணு பேரும் ஒரே மாதிரி தான் எடுப்போம் இப்போ எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஃபங்க்ஷன்னால் நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இந்தமாதிரி ஆர்டர் பண்ணி அதை மாதிரி வாங்கி போடுவோம் ஸ்கூல் போகும்போது நிறைய பொய் சொல்லிவிட்டு நிறைய பிடி மிஸ்கிட்ட ஒதை வாங்குவோம் மதிய நேரத்தில் ஸ்கூல் கட் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துவிடுவோம் உடம்பு சரியில்லை அப்படின் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துவிடுவோம்

அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க என் ஃப்ரெண்டுங்களை யாராச்சும் ஒருத்தங்களை பார்த்தா கூட அவங்கள பார்க்குறே இவங்கள பார்க்குறே அப்படின் சொல்லிட்டு சும்மா சே உன்ன தான் சைட் அடிக்கிறான் வேறே ஏதா சைட் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ப்போம் நாங்கள் நல்லா சுற்றுவோம் ஃப்ரெண்டுங்க நாங்கள் எல்லாம் பிடி மிஸ்ஸுக்கிட்ட ஒதை வாங்குவோம் சுற்றுவோம் ஸ்கூல் கட் அடிப்போம் அதெல்லாம் ஒரு காலம் செம்மையா இருக்கும்